சமையல் வா சமையல் செய்கிறத பற்றிலாம் இப்போ நினச்சி பார்த்தாக்கூட சிரிப்பா இருக்குதுங்க சமைக்கணும் சமைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போதெல்லாம் அம்மா அம்மா தண்ணி வச்சுட்டேம்மா எத்தனை டம்ளர் வச்சணுமா அரிசி எப்படி போடணும் அப்டி கொட்டணுமா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் எங்கள் அம்மாவை கேட்பேன் அம்மா குழம்பு நீ வச்ச மாதிரி வரலம்மா கலரா வரல சிகப்பா இல்லை மஞ்சளா இல்லை அந்த மாதிரில்லாம் கேட்போம் எங்கள் தங்கச்சிங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அம்மா இல்லாமல் இன்றைக்கு ஒரு நாள் ஓன் சமையல் கொடுமையா இருந்துச்சுடி எனக்குன்னுவாங்க ஆனாலும் சமைச்சே தீரணும் அப்படின்னு ஒரு நிலைம இருக்கும் எங்க தங்கச்சிங்கள்லாம் ஆளாளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போடு மீதி உப்பு போட்டு கலரை பார்ப்பாங்க மிளகாத் தூள் போட்டு கலரை பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து குடும்பத்தோட உட்காந்து அந்த சமையல் பண்ணி சாப்பிட்ட சந்தோஷம் ரொம்ப நல்லாருந்துச்சுங்க